ஹலோ ஆ மேடம் நான் ராஜாமணி பேசுகிறேன் போன வாரம் ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்துருந்தேன் மேடம் ரிப்போர்ட்டு எவ்வளோ வந்துயிருக்கு என்னான்னு கேக்கலான்னு கால் பண்ணியிருந்தேன் மேடம்

ஆ பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆ எவ்வளோ இருக்கு மேடம்

அது இப்போ சாதமே மூணு வேளை சாப்பிடுட்டேன் மேடம் அதனால் ஏறிவிட்டு இருக்கு வாக்கிங் போகல அது தான் கண்ட்ரோல்லாக இல்லை ஆமாம் அது கொஞ்சம் ஃபங்க்ஷன்னு இருந்தது மேடம் கொஞ்சம் ஸ்வீட்டெல்லாம் அதிகமாக சாப்பிடுட்டேன் ஆ சரி எல்லாரும் ஃபங்க்ஷன்னு ஃப்ரெண்டுங்க சொந்தக்காரங்கள்லாம் வரவே அது என்ன பண்ணும் ஒரு நாளைக்கு தான சாப்பிடுன்னு சொன்னாங்க கொஞ்சம் சாப்பிட்டேன் ஓவராக

ஆமாம் என்னங்க மேடம் பண்ணனும் நான்

இல்லை அது போட்டுப்பேன் மேடம் ஏன்னா அப்பாவுக்கு நான் போட்டு பழக்கம் இருக்கு அது போட்டுப்பேன் மேடம் அது இல்லை டேப்ளெட்டிலே சரி பண்ண முடியாதா மேடம்

சரி சாப்பாடுலாம் மேடம் சாப்பிட்னும் இப்போ ஆ சேரிங்க மேடம்

ம் சேரிங்க மேடம்

ஆ சேரிங்க மேடம் இப்போ ஸுகரு இல்லாமல் குடிச்சிவிட்டேன் ஃபங்க்ஷன் அப்போ ஆனதால் குடிச்சிட்டேன் மேடம் கொஞ்சம் சேரிங்க மேடம் சரி பார்த்துக்குறேன் மேடம் சேரிங்க மேடம் நான் நாளைலந்து வாக்கிங் போக ஆரமிச்சிடுறேன் மேடம் ம் ஆன் சரி டேப்ளெட் எதாச்சும் மாற்றி எழுதி தரிங்ளா மேடம் ஆ ஆ வரேன் மேடம் நாளைக்கு வரேன் சரி பார்த்து கொடுங்க மேடம் நாளைக்கு ஆ சரி கொண்டு வரேன் மேடம் நாளைக்கு வந்து பார்க்குறேன் மேடம் நேரில் ஆன் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ ஆ